ஆக்ச்சுவலாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேக் வாங்கியிருந்தேன் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேர் பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர் பண்ணினோம் அது அந்த மெட்டீரியலோடய மெட்டலிஸ்டிக்கா இருக்கட்டும் அதோடய க்ளாத்தாக இருக்கட்டும் அந்த க்ளாத்துக்கும் அந்த டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விலை அது மாதிரி அதை ஒரு ரெண்டு நோட் புக் வச்சவொன்னேவே அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சிருச்சு அதே மாதிரி துவைக்க துவைக்க அதோடய சாயம் போகுது ஸோ ஒரு பேக்கை பார்த்தால் நம்மளுக்கு பிடிக்கனும் அதைப் பார்த்தால் நம்மளுக்கு பிடிக்கவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி என்னடா இது இவ்வளோ விலைக் கொடுத்து நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியே இல்லாத ஒரு பேக்கை வாங்கிட்டோமே அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பேக்லேருந்து எனக்கு கிடைச்சுது